நம்ப மொழி தாய் மொழி தமிழ் மொழி தாய் மொழி நம்ப ம மொழி தான் நான் என்னன்னா என்னன்னா நம்ப மொழில எல்லாம் பேசக் கற்றுக்குறாங்க ஹிந்தி தெலுங்கு கன்னடா குஜராத்து மொழி மலையாளம் எல்லாம் மொழியும் கற்றுக்கலாம் கத் கற்றுக்கிட்டா நம்ப லைஃபு எங்கே போனாலும் இந்த மொழியை வச்சு நம்ப திறமையை வச்சு நம்ப பயன்படுத்திக்கலாம் இப்போ தெரியாத ஊருக்கு நம்ம போகறோம் ஒரு ஊருக்கு இப்போ அந்த மொழியை வந்து நமக்கு தெரியலனா எப்படி நம்ப கற்றுக்கிட்டா நம்ப அந்த மொழியை வந்து பயன்படுத்தி நம்ப முன்னேற்றத்தை வச்சு நம்ப நான் வரலாம் அந்த மொழி தெரியலன்னா நம்ப என்ன என்ன பண்ண முடியும் இப்போ நம்ப பிள்ளைக்கே கூட நம்ப பொண்ணே கூட இப்போ எங்கேயாவது எங்கேனாவது வெளியே போகுது மொழி கற்றுக்கிட்டாதான் அந்த பேசு பேச முடியும் பேச்சு திறமையாக வர முடியும் அந்த மொழியை கற்றுக்கணும் எல்லாம் எல்லாருமே கற்றுக்கணும் அப்போ நம்ப பாப்பா கூட நம்ப பொண்ணு வெளியே போனாக்கா அந்த மொழி லேங்குவேஜு தெரியணும் கற்றுக்கிட்டத வச்சுதான் அங்கே போய் பேசி அது திறமையை திறமையாக வருது பேசி இந்த நம் நம்ப நாட்டுக்கு இருந்தாலும் ஆனால் எந்த மொழியானாலும் நம்ப தம் நம்ப மொழி தமிழ் மொழி தா தமிழ்நாட்டு மொழியே பெருமை அது என்னைக்கும் யாரும் மறக்கக்கூடாது நான் மறக்கமாட்டேன் இருந்தாலும் எல்லாரும் கற்றுக்குங்க எல்லா மொழியும் சிறந்தது சிற சிறந்தமானது நம்ப மொழி தான் தமிழ்நாட்டு மொழி